வசந்த கார்த்திகேயன் ஹோட்டல் நாங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு பிரியாணி பார்சல் பண்ணிருக்கிறோம் அஞ்சு பிரியாணி பார்சலுக்கு பதில் எங்களுக்கு ஒய்ட் ரைஸ் வந்திருக்குது இப்படி தப்பாக ஆர்டர் பண்ணிருக்கிங்கள் இந்த வெள்ளை சாதம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்போம் எங்களுக்கு கெஸ்ட்டு வராங்கள் தான் நாங்கள் அஞ்சு அஞ்சு செட்டு பிரியாணி நாங்கள் பார்சல் பண்ணி கேட்டோம் இப்படி தப்பாக தப்பான ஆர்டர் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிருக்கிங்கள் இப்படி நல்ல ஹோட்டல் தான் இது நாங்கள் ஆர்டர் பண்ணுனது இப்படி தப்பாக வந்தால் நான் உங்கள் ஹோட்டலுக்கான மரியாதை என்னாவாகிறது எங்களுக்கு உங்கள் ஹோட்டல் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் உங்கள் இதுலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிணோம் தப்பாக ஒய்ட் ரைஸ் கொடுத்திங்கன்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்குறது நூறு இன்றும் ஹாஃப்னவர்லில் எங்களுக்கு கெஸ்ட்டுங்கள்லாம் வந்துடுவாங்க அவங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு இப்போ ஆர்டர் பண்ணி கொடுக்குறது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு ஆர்டர் பண்ண பிரியாணி வீட்டுக்கு பார்சல் வரணும்